முதுகு வலிக்கு தைலம் வந்து ஆர்எஸ்ஸு துளசி அந்தமாதிரி நிறைய மூலிகை சேர்த்து முதுகு வலிக்கு அதை எண்ணெய்ல காய்ச்சி நல்ல நல்லெண்ணெய்ல காய்ச்சி அதைக் வந்து முதுகு வலிக்கு போட்டால் அது கொஞ்சம் சரியாகும் அதுக்கப்புறம் உளுந்தங்களி உளுந்து பச்சரிசி கருப்பட்டி நல்லெண்ணெய் எல்லாம் சேர்த்து அது உளுந்தங் உளுந்தங்களி செஞ்சு வாரத்தில் ஒரு நாள் மட்டும் மூணு மட்டம் சாப்பிட்டா அதுவும் முதுகு வலியே வராது எலும்பு பிரச்சனை எதுவுமே இருக்காது மு எலும்புக்கெலாம் நல்ல போன்ஸ்க்குலாம் நல்ல ஸ்ட்ராங்கு